நம் இந்தியா போக்குவரத்து கழகம் வந்து நல்ல ஒரு நிலையில் தான் இருக்குது பட் ஆனால் நான் இப்போ ஸ்கூல் படிக்கும் போது டெய்லி எங்கள் ஊர்லேருந்து திருவண்ணாமலைக்கு டெய்லி பஸ்ஸில் தான் போய்விட்டு வருவேன் அது வந்து ரொம்ப கம்ஃபோட்டபிள்லாகவும் செக்யூர்டாகவும் ஃபீல் ஆகும் எல்லா ஊர் டிரைவரும் நல்லா பார்த்து பொறுமையாக வண்டி ஓட்டுறாங்க அது வந்து மக்களுக்கு ரொம்ப நன்மையை வ வரவைக்குது பட் ஆனால் இப்போ எங்கள் ஊர் வந்து கிராமமாக இருக்கிறதால பெரிய பெரிய பஸ்ஸு பஸ்ஸுங்களே நிற்க மாட்டேக்கிது அது ஒரு மனவருத்தத்தை தருது நாங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறா மாதிரி வருது அதுக்கு முன்னாடியே இறக்கி விட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நடந்து வர மாதிரி இருக்கிறதால்ல அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்த தருது நான் கொடுக்குற ரெக்கொஸ்ட் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஊருக்கும் பஸ்ஸு நிற்கிணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வைக்குறேன் ஏன்னால் இப்போது சின்ன பசங்கள் நடந்து வந்துடுவாங்க பெரியவங்க வயசானவங்களால் நடந்து வர முடியாது அது வந்து அவங்கள அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நடந்து வர்றது அதனாலே என்னுடய வேண்டுகோள் படி எல்லா ஊர்லையும் பஸ் நிற்கிணும் அப்படினு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன் நம்ம இந்தியா அரசு நம் தமிழ்நாடு அரசு வந்து மகளிருக்கு இலவச பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த திட்டத்தின் படி நிறைய மகளிர் பெண்கள் வந்து இ யூஸ் ஆகுறாங்க இப்போது எல்லாம் வில்லேஜ்லையுமே பஸ்ஸு நிற்கணும் இது மட்டும் தான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படினு பார்த்தா நன்றி